இப்போ எங்கள் தொழில்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விவசாயம்தாங்க அதை நாங்கள் என்னா எதிர்காலத்தில் நினைக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் எல்லா இளைஞர்களும் வந்து விவசாயம் பார்க்கணும்னு தான் எங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் படித்திட்டு ஒரு ஒரு இடத்தில் வேலைக்கு போய்டுறாங்க விவசாயத்தை பாக்கிறத்துக்கு ஆள் இல்லை இன்னும் நிறைய நம்ம ஊர் சைடு டெல்டா சைடுலாம் பார்த்திங்கன்னா நிறையா நிலம் இருக்கு நிறையா பயிர்கள் வந்து பயிரிடுறோம் நெல் போடுறோம் சோளம் போடுறோம் அப்புறம் வந்து கடலை போடுறோம் எல்லாம் போடுறோம் ஆனால் அதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு இது எப்படி போடுறதுன்னு தெரியுமான்னு கேட்டால் அதுவே தெரியலைங்க புக்கை படித்துதான் அவங்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம் முன்னடில்லாம் பார்த்திங்கன்னா வயலுக்கு நம்ம அப்பா அம்மா போகும்போது நம்ம புள்ளையலும் சேர்ந்து போய் எல்லோரும் நின்று என்ன பண்ணுறாங்க எப்படி நாற்று நடுறாங்க எப்படி நடவு நடுறாங்கனு கற்றுக்குவாங்க ஆனால் இப்பலாம் பாருங்கள் வயல் எங்கிட்டு இருக்குன்னே அவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது அப்படி போய்ட்டு இருக்கு உலகம் அதனால நாங்கள் வந்து அவங்களா வந்து விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணிணா மட்டும்தான் நமக்கு சாப்பாடுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் அதுதான் நாங்கள் எதிர்காலம் வந்து எதிர்காலத்தில் எதிர் பார்க்கிறோம் எல்லோரும் விவசாயத்துக்கு வரணும் விவசாயமும் ஒரு தொழில் விவசாயமும் கண்டிப்பாக நம்ம நாட்டினோட முதுகெலும்பு விவசாயம் அப்படினு அவங்களுக்கு தெரியணும் ஆனால் அதெல்லாம் அவங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போலாம் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பளம் கொடுக்குறாங்க இளைஞர்கள்லாம் அதிலே வந்து ஈர்க்க படுறாங்க அதனால விவசாயத்துக்கு வரது இல்லை அவங்களாக விவசாயத்துக்கு வரணும்கிறதுதான் எதிர்காலத்தில் நாங்கள் ரொம்ப எதிர்பாக்கிற ஒரு விஷயமா இப்போ இருக்கு